இந்தியாவின் சில முக்கியமான இடங்கள் உதகமண்டலம் கன்னியாகுமரி தாஜ்மகால் வாரணாசி சங்கீர் பிரபலமான சுற்றுலா தலங்கள் ஆக்ரா கோவா அமிர்தசரஸ் சிம்லா ஊட்டி ஆலப்புழா ஜெய்ப்பூர் லடாக் மைசூர் டார்ஜிலிங் கொடைக்கானல்